வாங்க சார் உட்காருங்க சொல்லுங்கள் என்ன என்ன பிரச்சினை சரி

மணிக்கட்டுலையா எந்த சைடு உங்கள் வலது பக்கமாக இடது பக்கமாக சரி உங்களுக்கு அசைக்க முடியிதா கையை சரி அப்போது வந்து எக்ஸ்ரே எடுத்துதான் சார் பார்க்கணும் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தீங்களா

இல்லை எக்ஸ்ரே பார்த்ததுல வந்து உங்களுக்கு லை மணிக்கட்டில் வந்து லைட்டா க்ராக் இருக்குது ஆ நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் டென் டேஸில் மேட்ச் ஒன் வீக் ஆகும் க்யூர் ஆகுறதுக்கு ஒன் வீக்கில் க்யூர் ஆகிடும் இது ஒன்னும் காம்ப்ளிகேஷன் இல்லை சரி ஆ இப்போது வந்து உங்களுக்கு வலிக்கு வந்து ஒரு ஊசி போட்டுருவாங்க உங்கள் வீக்கத்துக்கு வந்து மருந்துலாம் எழுதி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் வந்து பேண்ட் வந்து சுத்தி விட்டுருவாங்க நீங்கள் வந்து கையை அசைக்க கூடாது அந்த கையில் நீங்கள் வெயிட்டு தூக்க கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் நீங்கள் அந்த வேலை எல்லாம் அந்த கையை வச்சு நீங்கள் வேலை எல்லாம் எதுவும் செய்ய கூடாது சரி தொங்க விட்றமாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஒரு த்ரீ டேஸ் பார்ப்போம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்துதான் பார்க்கணும் எலும்பு கூடி இருக்கா இல்லையான்னு சரி ம் இப்போ வலிக்கு வந்து இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்துருக்கேன் இன்ஜெக்ஷன் வாங்கிக்கங்க ஃபார்மஸியில் ஃபீஸ் எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பதுருவா வரும் ம் டாக்டர் ஃபீஸ் வந்து இரநூறுவா அது போக உங்களுக்கு வந்து மாத்திரை மருந்தெல்லாம் சேர்த்து நூறுபா ஊசி போட்டதுக்குலாம் நூறுபா வரும் மொத்தம் ஐந்நூத்தம்பதுருபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ வெளியில் கவுண்டர் கேஷ் கவுண்ட்டர் இருக்கும் நீங்கள் அங்கே பே பண்ணிக்கோங்க கார்டு கொடுப்பாங்க கார்டு வாங்கிக்கோங்க அடுத்த தடவை மூணு நாள் கழித்து வரணும் நீங்கள் வரும் போது அந்த கார்டை எடுத்துகிட்டு வாங்க